பத்திலிருந்து ஐந்து உங்களை எளிதில் நினைவு கூறும்படி கேட்டிருக்கப்படுகிறது பதினொன்று ஆயிரத்து நூறு ஆயிரத்து ஐநூற்றி பதினேழு பதினைந்தாயிரத்து நானூற்றி முப்பது ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி ஐந்து